போக்குவரத்து மற்றும் பயண விருப்பங்களுக்கான அணுகல் வந்து எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படீன்னா ஒரு டிக்கெட் வாங்கணும்ன்னா முன்னாடியெல்லாம் போய் க்யூவில் நிற்க வேண்டியதாக இருந்தது ஒரு ட்ரைன்க்கு போகுனும்ன்னா ஆனால் இப்போல்லாம் எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன்லையே புக் பண்ணுறதுனால ரொம்ப எளிமையாக இருக்கு பயணத்துக்காக ஏற்படக்கூடிய இடர்பாடுகளோ இல்லை ஒரு சீட் கிடைக்காம அப்படி போகிறதும் இல்லாமல் ரொம்ப எளிமையான முறையில் முன்னாடியே நம்ம புக் பண்ணி போகிறது ரொம்ப வசதியாக இருக்கு